நம்ம தமில்நாட்டோடய பாரம்பரியமே உடை வந்து ஸேரீ தான் ஸேரீ வந்து எனக்கு கட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி ஒரு மாட்டி ஸேரீ எடுத்தேன் அந்த ஸேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் வந்து அந்த ஸேரீயை கட்டிட்டு போனேன் மற்றவங்க கண்ணுக்கு வந்து அது பிடிக்குதா என்னன்னு தெரில பிடித்தாலும் கூட வந்து உனக்கு நல்லாயில்ல இதை மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இருந்தாலும் நான் அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு அது பிடிச்சிருக்கு சரி வந்து அந்த ஸேரீ வந்து நமக்கு பிடிச்சிருக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு அது நமக்கு ஒன்று பெரிய விஷயமா எதுவும் தெரியல இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த நாள் கட்டிட்டு போகையில் அந்த ஸேரீ வந்து ஃபஸ்ட் நாள் கட்டயில் இது மாதிரி சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் கட்டையில் வந்து இந்த ஸேரீ தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுலேருந்து என்ன தெரியுது ஃபஸ்ட் நாள் வந்து வந்து அந்த ஸேரீயோடய இது அவங்களுக்கு வேற தோற்றமாக இது பண்ணியிருக்கு கட்ட கட்ட தான் ஒரு ஸேரீ வந்து அழகா இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது